ஆ சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை சார் ஆ ஓகே சார் இப்போ நான் வெளில வேலை பார்த்துட்டுருக்கேன் சார் நா ஒரு ஃபைவ் பையனை அனுப்ச்சு விட்றேன் அவுக பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாக அந்த ஸ்பேரும் என்னென்னு சொல்லிடுவாப்புல அதுக்கான ரே காசு மட்டும் கொடுத்துருங்க சார் ஆ ஒரு ஸ்ப இந்தா இப்போ அனுப்ச்சி விட்றேன் சார் அவரே ஸ்பேர் ஆ ஓகே சார் அனுப்ச்சு விட்றேன் சார் அவரே ஸ்பேர் வாங்கிவந்து போட்டுருவாரு சார் அவருக்கான லேபர் சார்ஜு ஐந்நூறுபா கொடுத்து விட்ருங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் அதுமேதி ஆ ஓகே நான் கொடுத்து விட்றேன் சார் ஆ ஓகே சார் நான் ஆனால் ஆ ஓகே சார் ஆ ஓகே இந்தா அனுப்ச்சு விட்றேன் சார் ஆ அனுப்ச்சு விட்றேன் சார் சீக்கிரம் ஓகே சார் ஓகே தேங்க்ஸ்